நான் புக்ஸ் எப்பையுமே கையில வச்சு படிக்க தான் விரும்புவேன் ஏன் அப்படின்னா நம்ப ஆன்லைனில் படிக்கலாம்னு படிப்போம் பட் சம்திங் நம்மளை ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு காலோ இல்லை ஒரு ப்ரௌசிங்கில் ஏதோ ஒரு ஆடோ இல்லை ஏதோ ஒரு மெசேஜோ வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாகும் சப்போஸ் நம்ப புக்கை வந்து இப்போ கையில வச்சு படிச்சோம் அப்படின்னா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் நமக்கு ஆகாது நம்ம கான்செண்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த புக் பேஜஸ்ல தான் இருக்கும் அப்பையும் நமக்கு அந்த படிக்க டையர்டாக இருந்தாலும் நம்ம தூங்குவோமே தவிர வேறு எந்த வெப்சைட்லையும் வெப்சைட்லியோ இன்ஸ்டாக்ராம் ஃபேஸ்புக் இந்தமாதிரி எதுலையோ போயிட்டு நம்ம நேரத்தை வந்து வீணாக செலவு பண்ண மாட்டோம் அதாவது இப்போ இன்ஸ்டாக்ராம் பேஜ்ஜில் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சால் டைம் போகறதே தெரியாது அந்தமாதிரி நம்ம வந்து மணிக்கணக்காக வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த புக்கில் மட்டுமே நம்ம கான்செண்ட்ரேஷன் இருக்கும் ஆன்லைனில் படிக்க வந்து நமக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது ஏன்னா எப்படியும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிருவோம் ஒரு மெசேஜோ ஒரு காலோ வந்தால் ஆடியோ வடிவ புத்தகங்கள் வந்து நான் கேட்டதில்லை ஏன்னா ஆடியோவாக கேக்குறதை வந்து பார்த்து படிக்கிறத விட ஆடியோவாக கேட்குறது வந்து மெமரபுல் ஆகும் அப்படின் சொல்லுவாங்க பட் ஒரு பேஷன்ஸோட இருந்து அந்த ஆடியோவை நம்ம கவனிச்சு கேட்டால் நமக்கு நல்லாவே அது புரியும் பட் அந்த பேஷன்ஸ் நமக்கு இருக்கணும் பொறுமையாக ஒரு ஆடியோவை நீ நிதானமாக கேட்டு ஏன் அப்படின் கேட்கணும் அது வந்து நமக்கு வந்து அந்த பேஷன்ஸ் கிடையாது இங்கே யாருக்குமே இருக்காது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பேஷன்ஸோட ஒரு ரெண்டுமண்நேரம் மூணுமண்நேரம் வந்து வெறும் புக்கோ இல்லை ஒரு படமோ வந்து பார்க்காம வெறும் ஆடியோவாக மட்டும் கேட்குறப்போ அதை ரியல ரியலைஸ் பண்ண முடியும் இந்த கதையை வந்து நம்ம அப்படின் நினைச்சி நம்மளால் ரியலைஸ் பண்ணி கேட்க முடியும் பட்டு பேஷன்ஸோட நம்மளால் வந்து அதை எப்படி சொல்லுறது கன்ட்டினியூவாக நம்மளால் கேட்க முடியாது இதே புக்காக வச்சு படிச்சோன்னா அதில் வந்து ஒரு இமேஜஸ் இருக்கும் அந்த இமேஜஸில் வந்து கேப்ச்சர் பண்ணி நம்ம படிப்போம் அந்த இமேஜஸ் கேப்ச்சர் வச்சு அதுவாக படிக்கும்போது நம்மளுக்கு கான்செண்ட்ரேஷன் ஒரே பக்கம் இருக்கும் அதுவும் வேறு எந்த பக்கமும் நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாது அதுவும் அல்லாமல் ஆன்லைனில் வந்து படிக்கறது மோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் ஆஃப் டைம் சும்மா டைம் பாஸ் ஆவலைன்னா குட்டி குட்டி ஸ்டோரிஸ் படிக்கலாம் புத்தகங்கள் படிக்க படிக்க நமக்கு வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் ஆகும் அதேமாதிரி எழுத்துக்களோட வடிவங்கள் நமக்கு வந்து உள்ள ஏறும் உள்ள வந்து உள்வாங்குவோம் அது மூலியமாக நமக்கு வேடிங்ஸ் வந்து ஈஸியாக எழுதலாம் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஈஸியாக வந்து நம்மளால் வேடிங்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் புத்தகங்கள் படிக்கிறது வந்து நம்ம மெமரிபவரை இன்க்ரீஸ் பண்ணும் ரீடிங் ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம அதை எழுத்து பிழையா தமிழ் படிக்கிறோம்ல அதை வந்து குறைக்க ட்ரை பண்ணும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம் அதை